காரைக்குடியில் நிறையா பிளே கிரவுண்ட்ஸ்லாம் இருக்கு நல்ல நல்ல கிளப்பெல்லாம் இங்கே நிறையா இருக்கு லைக் வந்துவிட்டு காளிஸ்வரா க்ளப்பு லயன்ஸ் க்ளப்பு பிருந்தாவன் க்ளப்பு ராமகிருஷ்ணா கிளப்புன்னு நிறையா கிளப்பெல்லாம் இருக்கு அங்கே நீட்டாக வந்துவிட்டு எல்லாம் ஸ்டூடண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல ஒரு கோச்சு டிரைனர்ஸ்லாம் வச்சு நல்லா டிரைன் பண்ணுறாங்க என்னென்ன பிளேயர்ஸுக்கு என்னென்ன வந்துவிட்டு கேம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீல்டை வந்துவிட்டு ரெடி பண்ணி பேஸ்கட் பாலெலாம் வந்துவிட்டு கான்கிரேட் போட்டு தராங்க கபடி பிளேயர்ஸுக்கு வந்துவிட்டு நல்ல ஒரு டர்ஃபோ மாதிரி வச்சு அது அவுட்லைன்ஸ்லாம் நீட்டாக போட்டு அவங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணுறாங்க மற்ற அதர் பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்துவிட்டு நீட்டான ஒரு கிரவுண்டு பிச்சு ரெடி பண்ணி கிரிக்கெட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவுட்லைன்ஸ்லாம் போட்டு போஸ்ட்டெல்லாம் வச்சு நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க வாட்டர் சப்ளையெல்லாம் நீட்டாக வருது அவ்வளோ தான்